ஹலோ மதுஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டா அப்படியா பழம்லாம் கொஞ்சம் வேணும் உங்கள்கிட்ட என்னான்னா பழம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓகே ஓகே மேம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் ஆரஞ்சு ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படுது சப்போட்டா ஒரு பத்து கிலோ தேவைப்படுது வாழைப்பழம் ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படுது இதுக்கு கொஞ்சம் எவ்வளோ ஆகுன்னு சொல்ல முடியுமா மேம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா மேம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா மேம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓகே மேம் அமௌண்ட் எவ்வளோ ஆகுன்னு சொல்ல முடியுமா ஆரஞ்சு அஞ்சு கிலோ கேட்டேன் மேம் சப்போட்டா பத்து கிலோ கேட்டேன் வாழைப்பழம் அஞ்சு கிலோ கேட்டேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் எனக்கு டெலிவரியே பண்ணிவிடுங்க நான் அமௌண்ட்டை ஜி பேல சென்ட் பண்ணிடுறேன் எங்கள் அட்ரஸ் கொஞ்சம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்குறீங்களா மேம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தாலுகா முல்லைப்பட்டு காமராஜர் தெரு த்ரீ பை தௌசண்ட் நைன் நைன்ட்டி

சரி மேம் நம்பர் சொல்லிட்ணுமா நோட் பண்ணிக்குறீங்களா இந்த நம்பர் அவை அவைலபிளாக இல்லைன்னா வேறு நம்பர் கூப்பிடுங்க மேம் இன்னொன்று நம்பரை ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஓகே மேம் ஓகே மேம் ஒரு டூ டேஸுக்குள்ளே சென்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மேம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓகே மேம் நன்றி மேம் ம்